ஹலோ ஆமாம்மா நாங்கள் தாங்க

இரநூத்து ஐம்பதுருபா கிலோ

சரிங்க பார்த்து போ கொடுக்குறோம் ஏ கம்மி பண்ணி கொடுக்குறோம் கடை நல்ல கடை கறி நல்லா இருக்கும் கடை நல்ல கடைங்க தான் வாங்கிக்கோங்க ஆ சரி பார்த்து போட்டு கொடுக்குறோம் வாங்க ம் ஓகே